இப்போ கோயிலில் நம்ம பெருமலையான் கோயில் போவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கோயிலுக்கு போகற மாதிரி ம மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் குல தெய்வம் கோயிலுக்கு போவோம் இல்லையா அந்த மழை சீசனில் பனிக்காலத்தில் அது நல்லா இருக்கும் நல்லா மேலே மலைக்கு உச்சிக்கு போயிவிட்டு வரது நல்லா ட்ரிப்பு மாதிரி நல்ல ஜாலியாக இருக்கும் அதுலையும் வந்து ஃபேம்லியோட நல்லா போகறதுனால இன்னும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக நமக்கு நல்லா இருக்கும் அது நம்ம இப்போ பார்த்திங்கன்னாக்கா வண்டியில போயிடுறோம் அப்போன்னா நம்ம ஒரு மூணு வருசத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னாக்கா நம்ம மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மெதுவாக போயிட்டு நைட்டு ஒரு மணிக்கு போய் சேருவோம் விடிய விடிய நல்ல கபடி கிபடி விளையாடிக்கிட்டு கொக்கோலாம் விளையாடிவிட்டு விடிஞ்சதுக்கு அப்பறமாக காலையில் யார் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிவிட்டு யார் ஃபர்ஸ்ட்டு உச்சி மலைக்கு ஏறுவோம் உச்சி மலைக்கு ஏறிவிட்டு அழகாக ஜாலியா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து வரதுக்குள்ளே சாப்பாடு செஞ்சு வச்சுருவாங்க விட்டுட்டு எல்லாரும் சனிக்கிழம நாளில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு மறுபடியும் அங்கே இருந்து நைட் எல்லாம் கிளம்பிட்டு மறுபடியும் மாட்டு வண்டியில கட்டிகிட்டு மறுபடியும் குண்டம்பட்டி வந்து சேர்ந்துருவோம் நைட்டோட நைட்டாக நைட்டு வந்து ஹால்ட் ஆயிட்டு மறுபடியும் அங்கே விடிஞ்சு ஞாயித்துக்கிழம காத்தால எந்திரிச்சு எல்லாரும் எப்பையும் போல் ஃப்ரெஷ்ஷப் ஆயிவிட்டு குளிச்சிவிட்டு எல்லாம் வந்து கிணற்றுல போய் குளிப்போம் குளிச்சிவிட்டு வந்துவிட்டு மறுபடியும் சீட்டு விடுறவங்க சீட்டு விடுவாங்க எல்லாம் நம்ம பெரியவங்கெல்லாம் தாத்தா பாட்டா எல்லாம் பெரி பெரிப்பாலாம் நம்ப எப்பையும் போல் என்ன நாம ஜாலியாக மறுபடியும் கபடி விளையாடிவிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சிவிட்டு ஐஸ்கிரீம் போட்டுனு மாமன் பிள்ளைங்கள்ட்ட கடலையை போட்டுட்டு இருக்கிறதுலாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருப்போம் மறுபடியும் அங்கே முடிஞ்சதும் மறுபடியும் தார தப்பட்டைலாம் வச்சுகிட்டு மறுபடியும் குண்டம்பட்டிலருந்து நேராக அப்படியே கிளம்பி வந்து ஊர் எண்ட்ரன்ஸ் வரம்புட்டிக்கும் வண்டியில வந்துருவோம் வண்டியில உக்காந்துட்டு அதற்கப்பறம் மறுபடியும் மாட்டு வண்டியில கீழ இறங்கி எல்லாரும் அங்கே இருந்து ஊர் எண்ட்ரன்ஸில் இருந்து துரையம்மன் கோயில் முட்டிக்கும் நம்ம நார்மலாக எப்பையும் போல் நல்லா ஜாலியாக வருவேங்க